எங்கள் டிஸ்ட்ரிக்குலே இந்தமாதிரி டெக்னாலஜி காலேஜிலாம் இல்லை நாங்கள் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் காலேஜுக்கு தான் போகணும் வேலூர் காலேஜில் அங்கே தான் இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அந்த வேலூர் விஐடி காலேஜில் தான் இதை பற்றிலாம் அந்த டெக்னாலஜி பற்றிலாம் சொல்லி தர்றாங்க அந்த அந்த வேலூரில் வந்து அந்த சுற்றி வந்து பயிர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து போய் பார்க்குறாங்க அதனால அவங்களுக்கு வந்து தெரிகிற தெரியுது நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் வந்து அவங்களுக்கு இதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அதனால் அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிகிறது எனக்கு வந்து அந்த டெக்னாலஜிலாம் தெரியல எங்கள் ஊர்லேயும் அந்தமாதிரி இருந்தால் நாங்களும் அதல்லாம் பாத்து நாங்களும் கத்து இருந்திருப்போம் ஆனால் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கில் இருக்கிறதினால எங்களால் போக முடில அவ்வளோ தூரம் எங்கள் வீட்லேயும் அனுப்பமாட்றாங்க பயப்பட்றாங்க அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அதனால் ஆனால் எனக்கும் அதை பற்றிலாம் படிக்கணும் ஆசை தான் ஆனால் எங்களால அவ்வளோ தூரம் போக முடியாதுன்றதுனால நான் இங்கே இருக்கிறதை எங்கள் ஊர் பயிர்களை பற்றி நான் இங்கேயே எனக்கு எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்லலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்தமாதிரி வந்து செய்யுங்க இந்தமாதிரி செஞ்சால் நீங்கள் பயிர்கள்லாம் நல்லா விளையும் அப்படிலாம் சொல்லி நான் இந்த எங்கள் ஊர்லேயே நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆனால் இன்னும் நான் பக்கத்து டிஸ்ட்ரிக்கில் போய் அங்கேலாம் அதல்லாம் பாத்துட்டேனா நான் இன்னும் ரெண்டு டெக்னாலஜிலாம் கற்றுப்பேன் அதனால் எனக்கு அந்த டெக்னாலஜி பிடிக்கும் அதனால் நான் வந்து அந்த டெக்னாலஜியை கத்துக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் நான் அதை கத்துப்பேன் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதை கற்றுப்பேன்